மலை ஏறுறதில் பார்த்திங்கன்னா என்ன சவாலாக இருக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ப ஸ்டெப்ஸு எடுத்து வைக்கிறதே கஷ்டமாக இருக்கும் நேராக நேராக வந்து கால் எல்லாம் ரத்தம் கட்ட ஆரமிச்சிரும் அதனால் வந்து கரெட்டான பாதையை சூஸ் பண்ணிக்கணும் இந்த பாதைலாம் போகிறோம் இந்த வழியில தான் போய் மேலே ஏற போகிறோம் அப்படின்னு ஏன்னா வந்து பாதை மிஸ்ஸாயி மறுப்டியும் மலையே ரவுண்ட் அடிச்சிகிட்டு இருக்கிறதுலாம் நிறையா பேர் இருக்காங்க அது எப்படி பட்ட சவாலாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போயிட்டுதான் இருப்பிங்க ஒரே மாதிரி ரோடாக தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து பாதை மாரி வேறு பக்கம் போயிருவீங்க கரெட்டான வழியில போகாமல் இந்த நான் ஏர்றது மலை ஏறுகிறது வந்து என்ன எந்த விதத்தில் மாற்றுச்சி அப்படின்னா வந்து என்னோட தன்னம்பிக்கையை வந்து அது ரொம்ப இங்க்ரீஸ் பண்ணியிருக்கு சொல்லப்போனா வந்து எனக்கு அது மலை ஏறுனதுக்கு அப்புறம் வந்து ஒரு சாடிஸ்ஃபைடான ஒரு ஃபீல்லாக இருந்துச்சு சுற்றியும் பார்க்குற இடோம் இவ்வளோ தூரம் ஏறி வந்துயிருக்கும் அப்படிங்குறபோது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு